தமிழ் மொழி தான் வந்து ரொம்ப பழமையான மொழி பேசுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து அது பேசுகிறதே எல்லாரும் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க ஆங்கிலம் வந்ததுலயிருந்து தமிழ் பேசுகிறதே கம்மி பண்ணிட்டாங்க ஆங்கிலம் பேசினா ரொம்ப மத மரியாதை அதிகமாக இருக்க மாதிரியும் தமிழ் பேசினா ரொம்ப தரக்குறைவாகவும் நினைக்கிற மாதிரி நம்ம தமிழ் மக்களே அந்தமாதிரி நினைக்க ஆரமிச்சிட்டாங்க கலாச்சாரங்கள் வந்து மாற மாற அந்த ஆங்கில வழியில் வர கலாச்சாரங்கள் வந்து நம்ம தமிழ்ல கொண்டு வந்துட்டாங்க இப்போ தமிழ் தமிழ் கலாச்சாரமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிகிட்டு வருது தமிழ் பேசுகிறதையே தரக்குறைவாக நினைக்கிறாங்க இந்த மாதிரி தான் தமிழ் நம்ம நாட்டில குறஞ்சிக்கிட்டே வருது இதை எல்லாரும் தமிழ் வந்து பேசுகிறது கட்டாயம் பேசி தான் ஆகணும் தமிழ் நாட்டில அப்படீங்கிற ஒரு இது கொண்டு வரணும் போல் இருக்குது அப்படி கொண் கொண்டு வந்தால் தான் தமிழை காப்பாற்ற முடியும்